விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாடும் பொழுது வந்து அடிபட்டுடுச்சுனா வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து உடனே வந்து ஒரு கிரிக்கெட்டு விளையாடுறாங்கன்னா அவங்க பால் வந்து மேலே அடிச்சுடுச்சின்னா வந்து உடனே கீழே பக்கத்தில் போய்விட்டு வந்து கோச்சின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருனா வந்து செய்கையால் இது எத்தனை விரலு இது ஒன்றா ரெண்டா மூணா அவங்களுடையா எதாவது வந்து தலையில் அடிபட்டிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கறாங்க அது மட்டும் கிடையாது ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா உடனே வந்து ரொம்ப ஹெவியான அடியாக இருந்தால் ஸ்டெக்ச்சர் வெச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய்விட்டு அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க த நேஷ்னல் கிரிக்கெட்டு அகடாமினு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எங்கள் பக்கத்து ஊரில் வந்து பெங்களூரில் இருக்குது அதில் கொண்டு போய்விட்டு வெச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பிளேயர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மறுவாழ்வுனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸில் இருப்பாங்க ஒரு ஃபைனல் வரையும் போய்விட்டு வ இது பண்ணிடு தோற்றுட்டு வந்துவிட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து துவண்டு போகக்கூடாதுகிறதுக்காக வந்து மறுவாழ்வு வசதிக்கு இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் ஆலோசனைகள் எல்லாமே வழங்கிறாங்க